அன்னபூர்ணா ஹோட்டலா சார் சார் என் பேர் மௌனிகா நான் நான் உங்கக்கிட்டே ஃபுட்டு ஆட்ரு பண்ணிருந்தேன் நேற்று மார்னிங் டிஃபனுக்காக ஆடர் பண்ணிருந்தேன் சார் எஸ் சார் நான் ஒரு அட்ரஸ் குடுத்துருந்தேன் அந்த அட்ரஸுக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி நான் நேற்று சொல்லிருந்தேன் சார் ஆமாங்க சார் ஆனால் இப்போ அந்த அட்ரஸ் இல்லை நான் வேற அட்ரஸ் மாற்றி தர்றேன் மாற்றி தர்றேன் சார் நீங்கள் அங்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ண முடியுமா எஸ் சார் நான் நேற்று அந்த விநாயகர் கோயில் கிட்டே இருக்கிற மாதிரி சொல்லிருந்தேன் ஆனால் அங்கே வேண்டாம் சார் அங்கே ஆலங்கொம்பு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து வர முடியுமா சார் அங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டிங்கனா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் எஸ் சார் நேத்தியே ஆடர் பண்ணி நான் வச்சிருந்தேன் சார் ஓகே சார் அந்த விநாயகர் கோவில் கிட்டே வேண்டாம் சார் நான் நேற்று அந்த அட்ரஸ் தான் குடுத்துருந்தேன் பட் அங்கே தான் வர மாதிரி சொல்லியிருந்தாங்க எப்பவும் அங்கே தான் டெலிவரி பண்ணுவாங்க சார் இன்னைக்கி மட்டும் எனக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்டே கொஞ்சம் மாற்றி கொடுத்தீங்கனா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் ஓகே சார் தேங்க்கியூ